பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்து ரெண்டு பதினைஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு எட்டு ஒம்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தெட்டு இருபது பத்து ஆயிரத்து தொள்ளயிரத்து எழுவத்தி ஆறு இருபத்தி ஒம்பது எட்டு ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தஞ்சு